ஹலோ வணக்கம் சார் நான் ஜூலினா அம்மா பேசுகிறேன் ஓகேங்க சார் ஆமாங்க சார் பார்த்தோம் எல்லாம் மார்க்கும் நீட்டாக இருந்தது ஆனால் ஹிந்தியில் மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஓகேங்க சார் பக்கத்தில் ஒருத்தங்க ஹிந்தி டீச்சர் இருக்கிறாங்க நான் கேட்டுருக்கேன் அவங்கள்ட்ட பண்ணலாம் அப்படின்ருக்காங்க நான் இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக அனுப்பிடுவேன் சார் அவளை பாப்பாவை ஆமாங்க சார் கிளம்புனேன் திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஃபீவராக இருந்துச்சு அதனாலதான் வர முடியல சார் சாரிங்க சார் ஆமாங்க சார் கண்டிப்பாங்க சார் ஆ சார் பாப்பா கிளாஸில் எப்படி இருக்கா நல்லா நார்மலாக இருக்காளா எல்லா பிள்ளைங்களோடயும் சகஜமாக பேசுகிறாளா வீட்டில் எங்கள்ட்ட நல்லா ஜாலியாக பேசி சிரிக்க விளையாடலாம் செய்ய தான் செய்வாள் சார் வெளி ஓகேங்க சார் ஓகேங்க சார் இவள் நீங்கள் கேக்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கரெக்டாக பண்ணுவாளா ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே சார் அப்பறம் நான் கொடுத்து விட்ற லஞ்ச் அப்படியே ரிட்டர்ன் வருது பார்த்துக்கோங்க ஆஃப்டர்நூன் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் கொஞ்சம் கேர் பண்ணுங்கள் பிள்ளைங்களை ஓகேங்க சார் அவள் ரெண்டு நாள் சாப்பிட்றா நாலு நாள் சாப்பாடு ரிட்டர்ன் அப்படியே வருது அதனால உங்கள்ட்ட கொஞ்சம் சொல்கிறேன் மீட்டிங் வரும்போது உங்கள்ட்ட நேரில் கம்ப்ளைன்ட் பண்ணணும்னு நெனைச்சேன் என்னால் வர முடியல அதான் இப்போ சொல்கிறேன் சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூங்க சார் ஆ ஓகே சார்